இப்போ ஈரோடு மாவட்டத்தில் பார்த்திங்னா ரொம்ப வெயில் அதிகமாக தான் இருக்குது அதே சமயம் பார்த்திங்னா மழை வரமாதிரிக்கும் இருக்கும் அப்புறம் இல்லைனா ரொம்ப குளுராகவும் இருக்கும் அது எப்படி மாறுதுன்னே சொல்ல முடிகிறதில்ல கணிக்க முடிகிறதில்ல எங்கனால் அதனால் வந்து என்ன சொல்கிறதுன்னா நீர் நிலைகளும் அப்படி தான் ஒரு தடவை பார்த்தா அதிகமாக தண்ணி நிறையா இருக்கும் வெய்ய காலத்தில் பார்த்தா தண்ணியே இருக்காது சுத்தமாக அப்புறம் மழை காலத்தில் பார்த்திங்னா ரொம்ப தண்ணி அதிகமாக இருக்கும் க்ளைமெட்டு மாறுற மாதிரிக்கு எல்லாமே மாறிகிட்டே தான் இருக்குது நாங்களும் வந்து அந்த சூழ்நெலைக்கு தகுந்த மாதிரிக்கி அட்ஜஸ் பண்ணி போக வேண்டியதாக இருக்குது அது ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது